பசுமை வந்து நாங்கள் இருக்கிற இடத்தில் வந்து இப்போ பசுமையாக எதுவுமே நம்ம வந்து பசுமையாக வச்சுகிறணும் அப்படின்ட்டு நம் நான் வந்து நெனைப்பேன் எப்போதுமே வந்து சுத்தமாக இருக்கணும் நல்லா செடிகள்லாம் நிறைய நான் வளக்கணும்ன்னு ஆசைப்படுவேன் எனக்கு பசுமையாக இருக்கிறது எனக்கு அது ரொம்ப இயற்கை வந்து எனக்கு வந்து பசுமையில் இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் சூற்று சுழலை பாதுகாக்கணும் நான் வந்து சுத்தமாக இருக்கணும் அப்படின்லா நெனைப்பேன் அதில் வந்து எல்லோருமே அதுக்கு வந்து ஒத்துழைக்கணும் இந்த மாதிரி நம்ம குப்பைகளெல்லாம் வந்து நம்ம வந்து பக்கெட் வச்சு மக்குற குப்பை மக்காத குப்பை அப்படிங்கற மாதிரி பிரிச்சு வைக்கணும் அந்த மாதிரி எல்லோருமே ஒத்துழைச்சாதான் நம்ம நாட்டில் வந்து நம்ம வந்து நிறையா அந்தமாதிரி அந்தமாதிரி கொரோனா இந்த இதெல்லாம் வந்து நம்ம வந்து தடுக்க முடியும் நம் அந்த எல்லாரும் நம்மளும் அதுக்கு வந்து நம்ம ஒத்துழைச்சாதான் அது முடியும் வந்து இப்ப நம்ம வந்து வீட்டில் வந்து நம்ம வந்து குப்பைங்களை பிரிச்சு வைக்கிறது இந்த குளிர் சாதன பெட்டியில் இருந்து தண்ணிர் எடுத்து கழிவுகளை சுத்தம் பண்றது இந்தமாதிரி வெள்ல வெளியில் கழிவுகளை வந்து கிளீன் பண்றது அதுக்கும் ஆள் வந்தாலுமே அவங்களுக்கு நம்பளும் காசு கொடுத்து அவங்களுக்கு நம்ம வந்து ஒத்துழைக்கணும் அவங்க செய்வறத்துக்கு நம்ம ஒத்துழைக்கணும் அந்த இது எல்லாத்தையும் பசுமையாக வச்சுக்கிற மாதிரி நம்மளும் அதை முடிஞ்ச அளவு நம்ம வந்து போராடினாத்தான் பசுமையாக வச்சுக்க முடியும் அப்புறம் வந்து இந்த எங்கயை எங்க வீட்டு கிட்ட இருக்கிற வந்து அதில் வந்து அந்த இது வந்து சாக்கடை இதுகளெல்லாம் வந்து கொஞ்சம் சுத்தம் பண்ணி இன்னும் கொஞ்சம் நீட்டாக வச்சுக்கணுன்னு நான் நெனைப்பேன் எல்லாருமே ஒத்துழைச்சாதான் அதை செய்ய முடியும் எல்லாருமே அதுக்கு வந்து அவங்க ஒத்துழைக்கணும் அப்புறம் வந்து பக்கத்தில் இருக்கிற இந்த மரங்கள் இதுகளையெல்லாம் வந்து இப்போது ரொம்பவே யாருமே வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கணும் அப்படிங்கறது எல்லாருமே சொல்லுவாங்க பண்ணுவாங்க மர கன்றுகள் வையுங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ பார்த்தா இந்த சமுதாயத்தில் வந்து நிறைய மரங்களயெல்லாம் வெட்டறாங்க மரங்கள் வேற மரங்களே இப்ப ரொம்ப இருக்கிறது இல்லை எல்லாத்தையுமே வெட்டிடறாங்க அதெல்லாம் அழிக்கிறதனாலேயே நம்ம நம்ம ஊரில் வந்து மழையெல்லாம் இல்லாமல் ரொம்ப இதாக ஆயிடுது வறண்ட பூமியாக ஆயிடுது அதோடு விவசாயம் பண்கிற மக்களுக்குமே அது ரொம்ப சிரமமா போயிடுது நம்ம வந்து நமக்கு அன்றாடம் கெடைக்கிற அரிசி கூட விலையெல்லாம் உயர்ந்திருது சூற்று சூழலில் வந்து இதெல்லாம் வந்து சரியாக இருக்கணும் பசுமையாக இருக்கணும்ன்னு நான் நினைக்கிறேன் அதெலா நல்லா ஒரு எதையுமே நம்ம வந்து நம்மளும் முயற்சி பண்ணினாதான் நமக்கு வந்து இந்த இந்த இடங்கள்லா சுத்தமாக இருக்கிறது பண்ணறது நம்பளும் முடிஞ்ச அளவு நம்ம நோயிலிருந்து நம்ம பாதுகாக்கலாம் இந்த மாதிரி நம்ம மாஸ்க் போட்டுதான் வெளியே போகணும் அப்படிங்கறதில் வந்து நம்மளை நம்ம வந்து சுத்தமாக நம்மளும் சுத்தமாக இருக்கணும் நம்மளை சுற்றி இருக்கறவளும் சுத்தமாக இருந்தா மட்டும்தான் நம்மளை வந்து எல்லா மக்களையும் பாதுகாக்கலாம் எல்லா மக்களுக்கும் அது நல்லதும் கூட இதை வந்து எனக்கு மர கன்றுகள்லலாம் நல்லா வைக்கணும் பசுமையாக இருக்கணும் அந்த மாதிரி நான் இருக்கிற இடம் ரொம்ப தூய்மையாக இருக்கணும்னுதான் நான் ஆசைப்படுவேன் அதே மாதிரி தான் நான் நான் வந்து பண்ணுவேன் எல்லாமே அப்டிதான் நான் இது இது பண்ணி இருக்கேன் இப்போ வரைக்கும் நான் வந்து அப்பிடிதான் இருந்து இருக்கேன் எனக்கு வந்து இந்த மாதிரி பசுமையான இதுகள் ரொம்ப பிடிக்கும்